ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க சொல்லுங்கள் சரிங்க நீங்கள் எந்த ஊர் ஆ சொல்லுங்கள் ஆ சரிங்க பத்தாவது எந்த ஸ்கூலில் படிச்சாங்க ஆ சரிங்க ஆ சரிங்க மார்க்கு டென்த்தில் எவ்வளோ மார்க்குங்க சரி சரிங்க சரிங்க என்ட்ரன்ஸ் எழுதணும் நீங்கள் இப்போ ஆமாம்ங்க எக்ஸாம் எழுதி தான் எடுக்கணும் எனக் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணனுங்கள் ஸ்கூலுக்கு வந்திங்கனா ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போனிங்கனா நாங்கள் எப்போ எக்ஸாம்ன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோங்க

முதல் ஃபீஸ் வந்துங்க எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் ஆயிருங்க அது வந்து நீங்கள் டேர்ம் டேர்ம் பிரிச்சு கட்டுற மாதிரி இருக்குங்க ஆமாம் ஆமாம்ங்க ஆமாம் வேனாக இருந்தால் தனி ஃபீஸ்ஸுங்க நீங்கள் சமையல் செஞ்சு கொடுத்து விடுறதா இருந்தால் அதுக் தனி ஃபீஸ்ஸுங்க இல்லை மெஸ் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் ஆனுச்சுனா மெஸ் ஃபீஸ் தனி ஃபீஸ் தனி ரூமும் இருக்குதுங்க ஹாஸ்ட்டலாக இருந்தாலும் ம் அதெலாம் தனியாக லான்ரிக்கு தனியாக ஃபீஸ் கட்டுவாங்க ஆமாம் ஆமாம்ங்க தனி தனியாக ஸ்போர்ட்ஸு எங்கள் ஸ்கூல் நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்ட்டிவிட்டின் இருக்குதுங்க அது வந்து நீங்கள் ஃபீஸோட சேர்த்தே நாங்கள் அமௌன்ட்டு வாங்கிக்குவோங்க ம் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எழுதணுங்க ஆ என்ட்ரன்ஸ் எழுதணும் என்ட்ரன்ஸ் எழுதிட்டுங்க அப்புறோம் எந்தளவுக்கு ஃபீஸு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அப்புறோம் பார்த்துக்கலாங்க என்ன குரூப் வேணுங்க இப்போ தம்பிக்கு அது வந்து அவ் அவருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் தான் சேர்க்க முடியும் நீங்கள் அட்ரஸ் வந்து வந்திங்கனா இப்போ வந்து இந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தர்லாம் கொடுத்துட் போனிங்கனா நான் வந்து உங்களை கூப்பிடுவோங்க ஆ வரலாங்க நால் காலையில் ஒரு பத்து மணிலேந்தே அப்ளிகேஷன் கொடுத்துட்தான் இருக்கறோங்க காலையில் பத்து மணிக்கே வந்துவிடுங்க தம்பியோட மார்க் லிஸ்ட்டு டிசி ஜெராக்ஸு அதெலாம் கொண்டு வந்துருணும் என்னென்ன ஒரிஜினல் இருக்கோ அதெலாம் ஜெராக்ஸ் கொண்டு வந்துருங்க ம் சரி சரி ஓ ஆ சரி ஓகே